திங்கள் உணவில் கூடுதல் சுவையை சேர்க்க எந்த ஒரு ரகசியப் பொருளையும் நாங்கள் சேர்ப்பதில்லை ஏன்னா அது நம்ம செய்யும் விதத்தில் தான் இருக்கு நம்ம செய்யும் போது சந்தோசமாகவும் மன மகிழ்ச்சியோடு செய்யும் போது எந்த ஒரு உணவும் சுவையாக இருக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் மனதில் கவலையோடு செய்யும் போது அது வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து கொஞ்சங் கூட சுவையாக இருக்காது செய்யிற செய்யிற சாப்பாடும் நல்லா இருக்காது நம்ம மகிழ்ச்சியோட செஞ்சிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து சுவையாக இருக்கும் அது நம்ம செய்யிற விதம் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டு இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் நாம்ம தின தினமுமே யூஸ் பண்ணுற குக்கிங்கில் வந்து என்னன்ன யூஸ் பண்ணுறோம்னா சாம்பாருன்னு பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு கழுவிட்டு தண்ணியில வச்சு அதை வேக வைத்து அதுக்கு அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு அப்புறம் சில காய்கறிகள்லாம் சேர்த்து வதக்கி அதே நம்ம சாம்பார் செய் சாம்பார் பொடி இதெலாம் கூட சேர்க்க தேவை இல்லை மிளகாய்த் தூள் மஞ்சத்தூள் உப்பு புலி இது மட்டும் கரெக்ட்டான அளவில் மீடியம் அளவில் சேர்த்துக்குனாவே போதும் இதுக்கான டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும் இது நம்ம எந்த ஒரு ரகசிய பொருளையும் சேர்க்க தேவையில்லை மனதில் சந்தோஷமும் ஆர்வமும் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய உணவில் வந்து சுவையை வந்து அதிகமாக இருக்கும் அந்த சுவையை அதிகரிக்க தேவையான அளவுக்கு உப்பு புலி காரம் இதுமட்டும் சேர்த்தா போதும் இது மூணும் தேவையான அளவு இருந்தாவே டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும்